அதாவது நிலையான விவசாயம் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு வருமானத்துக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்ன்னா கால்நடைகள் பொறுத்தவரைக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அதுக்குதான் எங்கேயோ ஓரம்பாேகிறோம் வேஸ்டாகக்கூடிய செத் இது களைகளை எல்லாம் பிடுங்கி போட்டு அதுகளை வயிற்றை ரொப்பி அது மூலயமா ஒரு நல்ல வருமானம் அதே மாரி பாலுக்கு எனக்கு தேவை கண்டிப்பாக இருக்குது அந்த பாலை கொண்டுபோய் கடைக்கு ஊற்றக்குள்ள நமக்கு ஒரு வருமானம் கிடச்சிருது அதுபோக ரெண்டு மூணு கோழிகள் வளர்த்துறோம் அதுலேயும் ஒரு நல்ல வருமானம் கிடச்சிருது பெரும்பாலும் இங்கே பார்த்தோம்னா விவசாயம்தான் இங்கே அதிகமாக எல்லாேருமே பண்ணுறோம் அதிகமாக அதுபோக வியாபாரங்கள் இந்த துணி வியாபாரம் பண்ணுறது வெளியில் வாங்கிட்டு வந்து ரீட்டெயிலாக விற்கிறது இந்த மாதிரி இதுதான் அதிகமாக பண்ணுறாங்க என்னை பொறுத்தவரைக்கும் நான் எதை பண்ணிணாலும் அதில் ஒரு உண்மை தன்மை இருக்கணுனு நினைப்பேன் நான் சுத்தம் இருக்கணும் உண்மை இருக்கணும் நியாயமான விலையாக இருக்கணும் அந்த மாதிரிதான் நான் என்னுடைய தொழிலில் சிறப்பாக இருக்கணுனு நினைப்பேன் நான்